எங்கள் தமிழ் மாநிலத்தில் செழிப்பானது ஔவையார் கப்பலோட்டிய தமிழன் மகாத்மா காந்தி நேரு இவங்களாம் பாரம்பரியத்தில் அவங்கள்லாம் பேர் பெற்றவங்க அவங்கள்லாம் ஒரு ஒரு இது இதுலேயும் ரொம்ப டேலண்ட் ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருக்கறாங்க திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கறாங்க தமிழை வளர்ப்பதில் நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் தமிழ் தான் நல்லா ஃபர்ஸ்ட்டு மொழியாகவும் இருக்குது நல்லா